ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் சரி சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஆ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் வாய்ங்குவோம் சார் எவ்வளோ சார் ஒரு கிலோ நீங்கள் தரீங்க அப்படிங்களா சார் இல்லை சார் நமக்கு ஒருத்தவங்க தொளாயிரத்து ஐம்பதுருவாக்கி தராங்க நான் அது கம்மியாக இருந்தால் உங்கள்கிட்டயே வாய்ங்குவோம் அதுக்கு தான் கேட்குறேன் சரி சரி சார் ஆனால் எங்களால வந்து எடுத்துக்க முடியாது சார் நீங்கள் தான் சார் கொண்டு வந்து கடையில போடுறாப்ல இருக்கும் பரவால்லைங்களா ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கிலோ சார் ஒர் நாளைக்கு எத்தனை எத்தனை கிலோ சார் கொண்டு வந்து கொடுப்பிங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ அப்படிங்களா சார் சரி ஓகே ஓகே ஏன்னா என்டே என்னோட பிரதர் ஒருத்தவங்க அங்கே ஷாப் வச்சிருக்காங்க கொஞ்சம் இன்டீரியரில் சரி அவங்களுக் கொஞ்சம் ரெஃபர் பண்ணலாமே தான் கேட்குறேன் சார் ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்திங்னா நாங்கள் மாலையெல்லாம் கட்டுறதுனால எங்களுக்கு மினிமம் மல்லிகைப்பூ மட்டும் பதினஞ்சு கிலோ தேவைப்படும் சார் சரி சார் வேறு எதுவும் நீங்கள் உங்கள் து தோட்டத்தில் வேறு எதுவும் பூவு வச்சிருக்கிங்ளா சார் என்ன ரோஸ் சார் இந்த ஊட்டி ரோஸ் மாதிரியா இல்லை பெங்ளூர் ரோஸ் மாதிரியா என்ன ரோஸ் பன்னீர் ரோஸா என்ன ரோஸ் சார் அப்போ நீங்கள் பன்னீர் ரோஸ்மே எங்களுக்கு பன்னீர் ரோஸ்மே எங்களுக்கு கொடுத்துருங்க சார் ஒரு ஒரு ஒர் நாளைக்கு ஒரு அஞ்சு கிலோவில இல்லைனா ஒரு ஆறு கிலோ கொடுத்துருங்க சார்

அதை பற்றி அதை பற்றி பிரச்சனை இல்லை சார் டெய்லி டெய்லி கொடுத்துருவோம் சார் டெய்லி கொடுத்துருவோம் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்